ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா தண்ணீர்ன்னு பார்த்துட்டம்னா நீர் வளங்களில் வந்து இங்கே கொடிவேரி டேம் இருக்கு அதேமாதிரி பவானிசாகர் டேம் இருக்கு இப்போ கொடிவேரியில இருந்து பார்த்துடம்னா எல்லாமே வந்து நிறைய விவசாய மக்கள்தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நீர் வந்து முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கு இப்போ பவானிசாகரில் இருந்து வர்ற தண்ணி வந்து எல்லாமே நம்பளுக்கு சுற்றி கொடுக்குறது வந்துவிட்டு கொடிவேரி டேம்தான் அதேமாதிரி பவானிசாகர் டேமில் வந்துட்டு நல்ல ஒரு நீர் சேகரிப்புக்கு ஒரு ஆதாரமாக இருக்கு பவானிசாகர் டேம் அப்படிங்கிறது இங்கே இருக்க எல்லா மக்களுமே வந்து இந்த பவானிசாகர் டேமில் இருக்க தண்ணி வச்சுத்தான் வந்துட்டு நம்ப ஒரு மெயின்னான ஆதாரமாக இருக்கு நம்பளுக்கு அதோடு வந்து பார்த்தம்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ன்னா பெரிய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இப்போ அதில் வந்துட்டு நம்ப புலிகள் காப்பகம் அந்தமாதிரிக்கூட இருக்கு நிறையா வந்து வுட்டு இதெல்லாமே வச்சு நிறையாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே எல்லாப் பக்கம் காடுகள்லாம் அழிஞ்சிட்டு வர்ற ஒரு சூழ்நிலைலயும் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வந்து இன்னமே அதே எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி இன்னுமே வந்துட்டு மரம்லாம் பாதுகாக்கப்படுது அதேமாதிரி அங்கே இருக்க விலங்குகளும் பாதுகாக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு இப்போ வந்துட்டு மாவட்டம் வாரியாக வந்துட்டு எல்லாமே இந்தப் பேரூராட்சியில இருந்து வந்து கிளீன் பண்ணுறதாகட்டும் எல்லாமே பண்ணிவிட்டுதான் போகிறாங்க அதேமாதிரி அந்தக் குப்பைகளை வந்துட்டு மக்கும் குப்பை மக்காத குப்பை அந்தமாதிரி பிரிச்சு எடுத்து எல்லாமே அவங்க வந்து கிளீன் பண்ணிட்டுதான் இருக்காங்க அது அந்த இடத்துல இருந்துவிட்டு எடுத்துகிட்டுப் போயிருவாங்க பட் நம்ப வந்துவிட்டு இன்னுமே நம்ப பாலிதீன் இதுலாமே போடமால் நம்பளும் வந்துட்டு நம்ப ஏரியாக்குள்ளே நம்பளும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ப வந்து அன்டர்ஸ்டேன்ட் பண்ணிக்கணும்